ஹலோ நிஷா ஸ்வீ ஸ்வீட் கடை தானே மேம் எனக்கு ஒரு பேர்த்டே பார்ட்டி இருக்குது ஸோ உங்கக்கிட்ட இருக்கிற ஸ்வீட்ஸ் எனக்கு வேணும் மேம் எனக்கு ஜாங்கிரி பாதுஷா லட்டு க்லோப் ஜாமுன் இது நாலும் வேணும் ப்ரைஸ் சொல்லுங்கள் மேம் நான் சொல்கிறேன் ஆ ஓகே மேம் நோ ப்ராப்ளம் எனக்கு வந்து க்லோப் ஜாமுன் வந்து ஒரு ஹண்ட்ரேட் பீஸஸ் வேணும் மேம் லட்டு ஹண்ட்ரேட் பீஸஸ் மேம் ஜாங்கிரி வந்து ஒரு ஃபைவ் கேஜி போட்டுக்கொங்க மைசூர் பாக்கு வந்து ஒரு ஹண்ட்ரேட் மேம் எனக்கு ஃபிப்ரவரி ஃபோர்ட்டின் வேணும் மேம் மேம் நீங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவிங்களா இட்ஸ் ஓகே மேம் அப்போ எனக்கு ஒரு பத்து மணிக்கு வேணும் நீங்கள் கொஞ்சம் வந்து பண்ணுறிங்களா ஆமாம் மேம் ஆ ஓ ஆமாம் மேம் வேற ஸ்வீட் ஏதாவது இருக்கா மேம் ரிட்டன் ம்

ஓகே மேம் ஒரு பால்கோவா வந்து ஒரு அந்த ஹண்ட்ரேட் பீஸஸ் தாங்க மேம் ரசகுல்லாவும் ஹண்ட்ரேட் பீஸஸ் தாங்க ஆமாம் மேம் பீஸ்ல இருக்குதுல்ல அது தாங்க ஃப்ரெஷ் ஹண்ட்ரேட் பீஸஸ் தாங்க மேம் ஓகே மேம் உங்களுக்கு கேஷ் எப்படி மேம் ஆ ஓகே மேம் நான் பண்ணுறேன் ஆ கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணுறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ